எங்கள் கிராமத்தில் நிறைய பேர் கடன் வாங்கிறாங்க ஏன்னால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நூறு நாள் வேலைக்குதான் போகிறாங்க எல்லாம் தேவைகள் அதிகமானதால் கடன்களும் அதிகமாகுது நிறைய பேங்க்லெலாம் கடன் வாங்குவாங்க சப்போஸ் கை மாற்றா பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அவங்க கிட்டெலாம் கடன் வாங்கினாங்கன்னா எப்படியோ தெரியாதனமாக நம்மளால் கொடுக்க முடியலைன்னா மனஸ்தாபம் ஏற்படும் அப்புறம் அவர்களுக்கும் அவங்க கூட பேசிக்கவே மாட்டாங்க இத்தனை நாள் நல்லாதான் பேசிகிட்டு இருந்துட்டு கடன் வாங்கினதுனால காசு தரலையே அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பேசாமல் கொஞ்சம் விலகி விலகி போவாங்க இந்த மாதிரி நிறைய விளைவுகளை பார்த்துருக்கேன் அப்புறம் கடன் வாங்கினதுனால நிறைய தீமைகளும் நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி நிறைய பேங்க்கில் லோன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் நிறைய தேவைகள் அதிகமாக கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுது